ஹலோ எனக்கு ஸ்கேல் ஒன்று பெரிய ஸ்கேல் ஒன்று வேணுங்க நல்லா நல்லா நீட்டு நல்லா நீட்டமாக இருக்கும்ல அந்த ஸ்கேல் வேணும்

இல்லை கண்ணாடி இதெல்லாம் வேண்டாம் சார் ஆ பசை கோந்து ஓட்டுறதுக்குதான் ஆ புக்குதாங்க ஆ புக்குதாங்க ஆமாம் எனக்கு அரை லிட்ரு இருந்தால் போதுங்க நல்ல இப்போ நல்லா இப்போ ஒட்றமாதிரி இருந்தால் போதுங்க

ஆ இது அமௌண்ட் எவ்வளோங்க ஆவுது

பேனா ஒரு பே வேணுங்களே பென்சில்

புளூ உள்ளதே போதும்

ஸ்டிக்கரெல்லாம் வேண்டாங்க எ எழுதுறதுக்குதான் பேனா இருக்குதுல்லங்க

ஆ பென்சில் ஒன்று வேணுங்க ஆ அந்த ரப்பர் ஒன்று ஆ ப பென்சில் சீவறதுக்கு ஒரு இது அது ஒன்று வேணுங்க ஆ சரிங்க சரிங்க

ஆ பில்லு வேணுங்க கம்ப்யூட்ரு பில்லே கொடுங்க ஆ சேரிங்க